எல்லா சிக்கலையும் சிக்கல்களையும் காவல்துறை மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தமான சட்ட சிக்கல்களை நிரப் தொடர்பான சட் சட்ட சிக்கல்களை வருவாய்த்துறை மூலமாகவும் மேலும் குடும்ப விவகாரங்களும் காவல்துறை மூலமாகவும் ஊதியங்கள் கடன்கள் போன்ற சட்ட சிக்கல்களை காவல்துறை மூ மூலமாக அணுகி அதற்கேற்ற தீர்வை ஏற்படுத்தி கொள்கிறோம்